ஆ சார் சொல்லுங்கள் சார்

ஆ சார் ஆ சார் வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் ஸ்ரீதரன் சார் சார் நான் வந்து கிருஷ்ணகிரி பக்கமாக பார்த்திங்கன்னாக்கா நமக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இல்லைங்களா ஆர்ட்ஸ் காலேஜி பக்கம் ஒரு லேண்டு ஒன்று பார்த்துருக்கோம் சார் ஆமாங்க சார் அங்கே பார்த்தோம் கரெக்டாக நம்மளுக்கு செட்டில் ஆகல உங்களால் எதுவும் முடியுமாங்க சார் அங்கே எவ்வளோ ரேட்டு வருது சரிங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ம் தொள்ளாயிருபாய்க்கு குறைவா எது எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்குதுங்களா உள்ளறன்னா எந்த ஏரியாங்க சார் வருது சரிங்க சார் அங்கே ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோங்க சார் வரும் ஆமாம் ரோட் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குதுங்களா ஓகே ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும்ங்களா சரிங்க சார் அது எப்படிங்க சார் ஃபுல் கேஷ் கேஷ் பேமெண்ட்டுங்களா இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்குதுங்களா ஆ ஆ ஆ இன்ஸ்டால்மெண்ட் பேஸிஸ்ல எதுவும் வராதாங்க சார்

ஆ நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருக்கேங்க சார் நம்ம இந்த வீட்டு வசதி இதில் வந்து லோன் போடணுங்க சார் அந்தமாதிரி லோன் போட்டு எதுனா செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்களா சரிங்க சார் அந்தமாதிரி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து டாக்குமெண்ட் சார்ஜோடு சொல்கிறீங்களா இல்லை டாக்குமெண்ட் சார்ஜ் இல்லாமல் சொல்கிறிங்களா சார்

சரிங்க சார்

இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கும் அதுக்கும் எவ்வளோ சார் டிஸ்டன்ஸ் இருக்கும்

ஓ ஓகேங்க சார் ஓகே